நான் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப மதிக்கிறது வந்து பார்த்திங்கனா என் அம்மாதான் என் எனக்கு உயிர் கொடுத்தவங்க அவங்களை வந்து நான் என்றைக்குமே வந்து கடவுளுக்கும் மேலே இருக்கிற ஒரு ஸ்தானத்தில்தான் வச்சு பார்க்குறேன் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ம மதிப்பு வந்து இந்த உலகத்தில் வந்து விலை மதிக்க கூடா இல்லாத ஒரு மதிப்பாக நினக்கிறேன் முதன்மையா என்றைக்குமே நமக்கு உயிர் கொடுத்த அம்மாதான் ரொம்ப ரொம்ப மதிக்கத்தக்கவங்க